ஹலோ வணக்கம் வ வணக்கம் சார் இது கிருஷ்ணா சூப்பர் மார்க்கெட்டுங்களா சார் ஐ அம் எ எஸ் பார்த்தசாரதி சார் காரைக்குடியிலேருந்து பேசுகிறேன் சார் சார் நான் இங்கே ஈவினிங்கு டுடே ஈவினிங் வந்து எங்கள் வீட்டில ஒரு பர்த்டே பார்ட்டி செலிப்ரேட் பண்ணுறோம் சார் அதுக்கு கார்ட்டூன் பிஸ்கட்ஸு பலூன்ஸு கேக்ஸ்ஸு ம மிக்சர்ஸு அதுமாதிரி தேவைப்படுதுங்க சார் ஒரு பாக்ஸ் ஒரு பல்க் அமௌண்ட்ல தேவைப்படுதுங்க சார் ஆ சொல்லுங்கள் சார் சார் இங்கே கன் மினிமம் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் பேர் வருவாங்கள் சார்

சரி ஓகேங்க சார் ஆ ஓகேங்க சார் நான் ஆன்லைன் பே பண்ணிடலாமா இல்லை கேஷ் ஆன் டெலி டெலிவரி கொடுக்கும் போது நாங்களே வந்து இது பண்ணிக்கணுமா சார் ஓகேங்க சார் பட் டெலிவரி நாங்கள் வந்து பிக்க கடைக்கு வரணுமா இல்லை டெலிவரி ஆப்ஷன் இருக்குதுங்களா சார் உங்கக்கிட்ட சரி ஓகேங்க சார் நான் லொக்கேஷன் செண்ட் பண்ணுறேன் சார் நீங்கள் அந்த லொக்கேஷனுக்கு வந்துடுங்க டைமுக்கு வந்துடுங்க சார் நான் கேஷ்ஸு நான் வந்து வ கேஷ் கொடுத்துட்றேன் வரவங்ககிட்டவே ஆ ஓகேங்க சார் தேங்க்யூ சார் சார் இப்போதைக்கு போதும் சார் நான் வேணும்னா இது பண்ணுறேன் சார் யா ஓகே சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன் கன்ஃபார்ம்டா வாங்கிக்கிறேன் சார் யூஸ் பண்ணுறேன் சார் ஓகேங்க சார் தேங்க்யூ சார்